கடலூர் மாவட்டத்தில் காலநிலை பொறுத்தவரை கோ கடுமையான கோடைக்கா கோடைக்காலத்தில் கடுமையாக இருக்கும் வெயில் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் வறட்சி காலம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது ஓரளவுக்கு மீடியமான பருவநிலை தான் இங்கே இருக்கும் வெள்ளப்பெருக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது கோடை வெயில் கடுமையான கோடை வெயிலாக இருக்கும் வறட்சி கம்மிதான் வெள்ளப்பெருக்கும் அதிகமாக இருக்கும் மழைநீர் அ கம்மியாகதான் இருக்கும்